நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஏ மலை மலைப்பகுதிகள் வந்து அதிகமாக இருக்குது அங்கே வந்து அங்கே பக்கத்தில் குடியிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிடறாங்கன்னா அந்த மரங்களை எல்லாம் வெட்டுறதுனால தான் சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைகிறது மரங்களையும் காடுகளையும் அழிக்காமல் இருந்தாலே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நீர் ஆதாரங்கள் வந்து ஏரிகள் குளங்கள் ஆறு எல்லாமே இருக்குது ஆனால் அதில் வந்து சாக்கடை வசி தண்ணி எல்லாம் கலக்கிறனால தான் கொஞ்சம் பாதிப்பு அடைகிறது மாவட்டத்தில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பேரூராட்சியில் தூய்மை காவலர்கல் வந்து அந்தந்த பகுதியை அவங்கவுங்க குப்பத்தொட்டியில் குப்பை போட்டாங்கன்னால் அதை வந்து அவங்க சுத்தமாக எடுத்து பண்ணிக்கிறாங்க கழிவு நீர் சேதாரத்தினால் அது வந்து மண் அரிப்பு படுகிறது